இந்த ஒளி ஆண்டுங்கிறதை வைச்சுட்டாங்க இந்த விண்மீன்கள் நட்சத்திரங்கள் இருக்கிற அமைப்பை தெரிஞ்சுக்கிறோம் அந்த நட்சத்திரம் சொன்னதும் எனக்கு ஜாதகம் ஞாபகம் வந்துருச்சுங்க பதினாலு நட்சத்திரம் ஏழு கோள்கள் இதெல்லாம் அமைஞ்சுருக்குதுனு இந்த அளவீடுகள் நமக்கு என்ன சொல்லுதுங்கன்னால் பிரபஞ்சம் எப்படி அமைஞ்சிருக்குது சூரியன் எங்கு இருக்குது பூமி எங்கு இருக்குது பூமி எப்படி சூரியனை சுற்றி வருது இரவு பகல் வருது இது போன்ற பிரபஞ்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறக்கு இந்த அறிவியல் நமக்கு பயன்படுதுங்க